ஹலோ கேப் ட்ரைவருங்களா நாங்கள் சென்னையில் பள்ளிக்கரணையில் இருந்து பேசுகிறோம் உங்களுக்கு நாங்கள் ஆர்டர் புக் பண்ணியிருந்தோம் நீங்கள் ஒரு டென் ஓ கிளாக் வர சொல்லி உங்களுக்கு புக் பண்ணியிருந்தோம் ஆனா நாங்கள் நைன் தேர்ட்டிலேருந்தே ரெடி ஆகிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் நீங்கள் கால் அட்டன் பண்ண மாட்டங்குறீங்க எடுக்கவும் மாட்டங்குறீங்க ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் அன் ஹவர் லேட்டாகிடுச்சி உங்களால் சொன்ன டைமுக்கு வர முடியுமா இல்லை கேன்சல் பண்ணுன்னால் கேன்சல் பண்ணுங்க நாங்கள் வேறே கேப் புக் பண்ணிப்போம் நீங்கள் இப்படியே லேட் பண்ணிகிட்டே வரேன் வரேன் வரேன் ட்ராஃபிக்கில் இருக்கேன் சொல்லிக்கிட்டே இருந்தால் நாங்கள் என்ன பண்ண முடியும் நீங்கள் ஒன்று கேன்சல் கொடுங்க நீங்கள் கேன்சல் கொடுத்திட்டிங்கனா நாங்கள் வேறே கேபோ ஆட்டோவோ புக் பண்ணி போயிடுவோம் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி எங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிடுச்சு டூ ஹவர்ஸாக வெயிட் பண்ணுறோம் நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு நாங்கள் டைமுக்கு போகணும் கொஞ்சம் சீக்கரமா வரமுடியுமா இல்லை கேன்சல் பண்ணிட்டு அடுத்த ஆர்டரை நீங்கள் எடுத்துட்டு வேறவங்க வேறே கேப்பாவது அனுப்பி விடுங்க இல்லை நாங்கள் கேன்சல் பண்ணுங்க நாங்கள் வேற கேபு புக் பண்ணிட்டு நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு கரெட்டாக நாங்கள் போயிக்கிடுவோம் ரெண்டு மணி நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் இன்னும் வந்து சேரவே இல்லை நாங்கள் செய்ய வேண்டிய வேலைக்கு ஹாஸ்பிட்டல் போகிறத்துக்காக வெயிட் பண்ணுறோம் இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணி நாங்கள் போக வேண்டிய நேரத்துக்கு புக்கிங் பண்ணி வச்சிருக்கோம் அதுவும் முடியாமல் போயிடுத்து இப்போ எல்லாமே டிலே ஆயிடுச்சு எதாவது ஒன்று பண்ணுங்க கேன்சலோ அல்லது வேறே கேபோ அனுப்பிவிடுங்க